விவசாய பொருட்களை வந்து நாங்கள் வந்து உள்ளூர் சந்தைக்கு கொண்டு போகிறப்போ எங்களுக்கு நிறைய சிரமம் ஏற்படுது ஏனால் நாங்கள் வந்து காய்கறிகளை விளச்சி கொண்டுகிட்டு போகிறப்ப பெட்ரோல் செலவு நிறையாகுது பெட்ரோல் செலவு பஸ்ஸில் ஏறி இறக்கி அதை கொண்டு போய் சந்தைக்கு சேர்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்றோம் அதேமாதிரி நாங்கள் குத்தகைக்காரவங்களுக்கு குத்தகை பணம் கொடுக்கணும் சந்தையில் உள்ளவர்களுக்கு வந்து வரி பணம் கேட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வரி காசு கொடுக்கணும் அதேமாதிரியே நாங்கள் நல்ல விலைக்கு விற்ற அதை வந்து மக்கள் வாங்குறதுல்ல மலிவான காய்கறிகள் எங்கே அழுகிப்போன காய்கறி விற்கிதோ அதை வந்து மக்கள் நிறைய வாங்குறாங்க கூறுகட்டி வித்து வித்தோம்னா வந்து ரெண்டு கூறு பத்துரூவாய்கி கொடுக்குறீங்களா அப்படினு கேட்க்குறாங்க நாங்கள் வந்து அந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருபோம் எவ்வளோ உழச்சிருப்போம் தண்ணி உரோம் இந்த வெயிலை கஷ்டப்பட்டு களை கொத்துறவங்களுக்கு எல்லாம் பணம்லாம் கொடுத்து எங்களுக்கு நிறைய செலவு பண்ணி அந்த காய்கறிகளை நாங்கள் சந்தைக்கு கொண்டு போனோம்னாலும் எங்களாலே நிம்மதியாக அந்த காய்கறிகளை விற்க முடியறதுல்ல அதுவே நம்ம மக்கள் வந்து ரெண்டு கூறு பத்துரூவாகி கொடுக்குறீங்களா மூணு கூறு பத்துருவாய்கி கொடுக்குறீங்களா அப்படினு கேட்க்குறாங்க அதுவே முட்டக்கோஸு வந்து அவ்வளோ பெரிய முட்டக்கோஸு வந்து பத்துரூவாய்கி கேட்க்குறாங்க எங்களால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க அதுமாதிரி வாழைத்தண்டு வாழைப்பூல எல்லாம் நிறைய அருமை இருக்குனால் அதை வந்து அஞ்சு ருபாய்கு ரெண்டு வாழைத்தண்டு கொடுக்குறீங்களானு கேட்குறாங்க இதனால எங்களுக்கு ரொம்ப சிரமம் சிரமொம் ஏற்படுது காய்கறிகளோடய அருமை வந்து அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது அதுமாரி நாட்டு பயிர்களாம் கொண்டு போய் விற்றோம்னா மக்கள் அதை வாங்கமாட்டேங்கிறாங்க ஹைபிரேட் பயிர் ஹைபிரேட் தட்டை பயிர் இதை வாங்குகிறாங்க ஏனால் எங்களுக்கு காலையில் வேலைக்கு போகிறதுனால இதுதான் எங்களுக்கு ஈஸியாகருக்கு சமைக்கிறதுக்கு நாங்கள் அதுதான் வாங்க முடியும் அப்படினு சொல்லிவிட்டு அதை வாங்கி சமைக்கிறாங்க ஹைபிரேட் காளான் இதைதான் மக்கள் விரும்பறாங்க நாங்கள் நல்லபடியாக விவசாயம் பண்ணி ஆட்டுச்சாணி ஆட்டு புழுக்கை மாட்டுச்சாணி மாட்டு உரங்களாம் கொண்டு போய்ட்டு நல்லபடியாக விவசாயம் பண்ணி மக்களுக்கு நல்லது கிடைக்கனு சொல்லி கொண்டு போகிற காய்கறிகளை வந்து மக்கள் வந்து சுத்தமாக விரும்ப மாட்டேங்கிறாங்க ஹைபிரேட்டில் கிடைக்குற கெட்ட உரங்கள் போட்டு மக்களுக்கு அழிவை கொடுக்குற காய்கறிகளை மட்டும்தான் அவங்க வந்து விரும்பறாங்க அதனாலே மக்களுக்கு நோய் வரும்னு வந்து அவங்க நினைக்குறதுல்ல நமக்கு வந்து நேரம் சீக்கிரோம் ஆகணும் அவங்க சீக்கிரோம் வேலைக்கு போகிறப்ப ஸ்பீடாக காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு முடிக்கிறப்போ எங்களுக்கு இதுதான் நல்லாயிருக்கு சுத்தமான காய்கறிகளை வாங்கி நாங்கள் சமைக்கிறப்போ எங்களுக்கு வேகறத்துக்கு நேரம் ஆகுது அப்படினு சொல்லிட்டு எங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டுறாங்க அவங்க அந்த காய்கறிகளை வந்து விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வயலில் உழச்சிருப்போம் அப்படினு சொல்லிவிட்டு அது வந்து அவங்களுக்கு நினைக்கமாட்டேங்குறாங்க அதனால் வந்து வருங்கால விவசாயினர்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி நல்லா சொல்லி கொடுக்கணும் உள்ளூர் சந்தை சந்தைக்கு போனால் வந்து மக்கள் அடிச்சு புடிச்சுட்டு அதுவும் நேரம் கழிச்சுத்தான் வராங்க சீக்கிரமாக விற்றோம்னா காயை ரொம்ப வெலை கொடுக்குறாங்கனு சொல்லிட்டு நைட்டு எட்டரைமணி ஒன்போது மணிக்கு மேலே வந்தம்னால் நாங்கள் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் காய்கறிகளை அள்ளி போட்டுருவோனு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வரதுனால நாங்களும் நேரம் ஆயிடுச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த காய்கறிகளை வந்து மறுபடியும் நாங்கள் மூட்டையோடு தூக்கிட்டு பஸ்ஸில் ஏற்றி சிரமப்பட்டுட்டு போகணும்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து நிறைய காய்கறிகளை அள்ளி போட்டுட்டு போயிடறோம் இதனால எங்களுக்கு லாபம் சுத்தமாக கிடைக்கறதுல்ல ரொம்ப நஷ்டந்தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது